விளையாட்டு பார்த்தீங்னா நம்ம மனசை வந்து ஒருநிலைபடுத்தும் நம்ம வந்து விளையாட்றது வந்து நம்ம உடம்புக்கு எப்பொழுதுமே நல்லது காலையிலே எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஏந்திச்சி விளையாண்டிங்கனா தான் அந்த நாள் ஃபுல்லாவே நமக்கு வந்து ஒரே மாதிரி ஓ புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ப விளையாடும்போது என்ன சொல்லுறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் நம்ப மன மன அழுத்தம் வந்து குறையும் நம்ப மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டுன் சொல்லுறாங்க அதனால விளையாட்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து மனசுக்கு வந்து தூ மனசையும் தூய்மைப்படுத்தும் நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது நம்ம விளையாடும்போது நம்மளோட ரத்த ஒட்டாங்கள் எல்லாம் சீராக இருக்குன்னு சொல்லுறாங்க இப்போ இந்த கை கால் மரத்து போகறது அந்த மாதிரிலாம் நம்ம விளையாடும்போது நமக்கு வந்து இதெல்லாம் ஏற்படாது நம்மளை அதிகமாக விளையாடும்போது நமக்கு இந்த ஷுகர் பிரெஷர் அந்த மாதிரி எந்த ஒரு வியாதியுமே நமக்கு வராது அதனால நம்ம உடலுக்கு வந்து விளையாட்றது வந்து ரொம்பவே நல்லது அதனால தான் வந்து காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின் சொல்லிட்டு பாரதியார் வந்து பாடி இருக்காங்க இப்போ மாலையில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக நம்ப விளையாட விட்றதில்லை நம்ம ஆனால் கண்டிப்பாக விளையாட விடணும் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் பிடி பீரியட் இருக்கும் ஆனா இப்போல்லாம் வந்து ஒரு நாள் தான் ஏன்னா படிப்பை அதிகப்படுத்தி விளையாட்டை வந்து கம்மி படுத்துறாங்க பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து விளையாடும் விளையாடுங்க விளையாட்றதும் வந்து நம்ப உடல் நலத்துக்கு நல்லதுங்கிறனால நம்ம குழந்தைங்களை அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவரஸ்னாது டெய்லி விளையாட விடணும் அப்போ தான் வந்து நம்ப உடல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை படிக்கணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு ரூம்ல ரூம்ல வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குழந்தைங்களோட ஆரோக்கியம் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போய்விடும் இந்த குழந்தைங்க வந்து ஃபோன்க்கு ரொம்பவே அடிக்ட் ஆய்டுவாங்க அப்புறம் விளையாட்டு அதிகமாக இருந்துச்சின்னா அவங்க ஃபோன் பார்க்கறது இது எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ விளையாட விட்றாதனால தான் அவங்க வந்து ஃபோன்லாம் அதிகமாக பார்த்து கண்ணெல்லாம் வந்து கண்ணு வலிக்குது கண் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக வருது அவங்களுக்கு கோவமும் அதிகமாக வருது அதுக்கு காரணம் வந்து நம்ம விளையாட விடாம இருக்கிறதுனால தான் நம்ம விளையாட விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து விளையாட்டில் ஆர்வப்படுத்தி அவங்க உடல் நிலையும் நல்லா இருக்கும் அவங்க மனதும் நல்லா இருக்கும் அவங்க மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் அதனால விளையாட்றதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால இப்போ வர ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம செ நல்லாவே விளையாட விடணும்